இப்போது பார்த்தீங்கள்னா போன மாதம் ஒரு டிவி வாங்கினேன் பழைய டிவி தான் சரியாக வேலை செய்யலேனுட்டு புது டிவி வாங்கினேன் அது என்னான்னாக்கா வந்து பிக்சர் வருது பிக்சர் வந்தா வாய்ஸ் வரமாட்டேங்குது ரிமோட்டும் ஒரு சில நேரத்தில் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிது நானும் செல் மாற்றிப் போட்டும் பார்த்தேன் எதுவும் சரி வரமாட்டேங்கிது ஒரு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கள்னாக்கா சௌண்ட் வர மாட்டேன்ட்டு ஆன் பண்ணுறது ஆஃப் ஆன்றது அதுவும் சரியாக பண்ண மாட்டேங்கிது இந்த டிவி வாங்கினதே ஒன்றும் ப்ரோஜனம் இல்லாத இருக்குது நெட் கனெக்ஷன் எடுக்க மாட்டேங்கி து